இப்போ நான் மொதல் முதல்ல வந்து சேகரித்த ஸ்டாம்ப் எதுன்னு பார்த்தீங்க அப்படினா வந்துட்டு மகாத்மா காந்தியின் வந்துட்டு முகம் பதித்தப்பட்ட ஒரு ஸ்டாம்ப்பு அந்த ஸ்டாம்ப்பின் சிறப்பு என்ன அப்படி பார்த்தீங்க அப்புடினா மகாத்மா வந்துட்டு அவர் இறந்த சில நாட்களே வெளியிட்ட ஸ்டாம்ப்பு அது அது வந்து இந்தியா முழுக்க வந்துட்டு அது வந்துட்டு வெளியிட்டாங்க அப்படி வெளியிட்டதுனால் வந்துட்டு அதனாலயே அதாவது இப்போது மாகாத்மா வந்துட்டு அப்போயே எல்லாத்துக்கும் தெரியும் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே அவு சுதந்தரத்துக்காக பாடுப்பட்டார் அப்படின்னு தெரியும் அதேமாதிரி மகாத்மா மாதிரியே பல போ சுதந்திர போராட்ட தியாகிகளோட முகம் அச்சிடப்பட்ட ஸ்டாம்ப்புங்க வந்து வெளியிட்டாங்க அப்படி வெளியிட்ட போது தான் வந்துட்டு இவர்களாம் இவ்வளோ பண்ணியிருக்காங்களா அப்படின் தெரிய வந்துது இப்போது ஒருத்தர் வந்துட்டு இப்போது நம்ம தமிழ் நாட்டை சேர்ந்தவரு வந்துட்டு யா கப்பலோட்டிய தமிழின் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க அப்படி வெளியிட்ட போதுதான் உலக முழுக்க தெரிஞ்சிச்சு இப்படி ஒருத்தர் வந்துட்டு மொதல் முதல்ல பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்துட்டு ஒரு கப்பல் வாங்கி தயாரித்து கப்பல் ஓட்டினாரு அப்படின்னு வந்துட்டு தெரிஞ்சிச்சு இந்தமாதிரியான பல போராட்ட தியாகிகளோட பெயரெலாம் வந்து இந்தமாதிரியான ஸ்டாம்ப் வெளியிடும் போதுதான் தெரிய வந்துச்சி அதனால வந்துட்டு என் கிட்டே வந்து சிறப்பாக ஒன்று இருந்துச்சி ஒரு ஸ்டாம்ப் இருக்குது அப்புடினா மகாத்மா காந்தியின் ஸ்டாம்ப்பு அதேமாதிரி கப்பலோட்டிய தமிழரு வஉசியோட ஸ்டாம்ப்பு அதேமாதிரி சுபாஷ்சந்திரபோஸோட ஸ்டாம்ப்பு இது மூணும் வந்துட்டு என் கிட்டே இருக்குது நான் சேகரித்ததில் வந்து மூணுமே எனக்கு ஒரே நொடியில் கிடச்சிது அதாவது ஒரே இடத்துல வந்துட்டு மூணுமே வந்து ஒன்றா வந்து சேகரித்து வைச்சேன் அதேமாதிரி அதேமாதிரி நாணயங்கள்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்புடினா என் கிட்டே வந்து ராஜராஜ சோழனோட நாணயம் ஒன்று இருந்துச்சி அந்த நாணயம் வந்து அவர் எதுக்காக வெளியிட்டார் அப்புடினா அவர் தஞ்சை பெரிய கோயில் கட்டும்போது வந்துட்டு அந்த நாணயத்தில் வந்துட்டு நாணயத்தை வந்துட்டு அதிகமாக பயன்படுத்தினாங்க ஏன்னால் அங்கே வந்து வேலை செஞ்சவங்களாக இருக்கட்டும் அதேமாதிரி அங்கே வந்துட்டு சாதாரணமாக ஒரு பூக்கடை வச்சு இருந்தவர்களோ இல்லை கோயிலுக்காக பூவை வந்து தானம் பண்ணிணவங்களோ வந்துட்டு அந்த தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் வந்துட்டு பொறிக்க ஆரம்மித்தாங்க அதனால வந்துட்டு அவர் வந்துட்டு நாணயங்கள் நிறைய வெளியிட்டார் அவர் ராஜராஜ சோழனோட ஆட்சியின் கீழே வரும் அவர் ஆட்சியில் இருக்கும்போதுதான் வந்து நிறைய நாணயங்கள வந்து வெளியிட ஆரம்மித்தாங்க அப்படி வெளியிட்டதனால வந்துட்டு இந்தமாதிரி ஒரு ஒரு நாடு இருக்குது அப்படின்னு வந்துட்டு உலகம் முழுக்க தெரிஞ்சிச்சு அதனால அது என்ட்ட இருக்க சிறப்பான ஒரு ஒரு நாணயம் அதேமாதிரி அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து ஆங்கிலேய ஆட்சியில் வந்துட்டு நாணயங்கள் வெளியிட்டாங்க ஆதிகாலத்தின் பார்த்தீங்க அப்புடினா ஆயிரத்து எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் வெளியிட்ட நாணயம் என்ட்ட ஒன்று இருக்குது அதுவும் ஒரு சிறப்பான நாணயம் அதேமாதிரி அடுத்தடுத்து சுதந்திரம் அடைந்ததுக்கு பின் வந்த நாணயங்கள் நாணயத்தில் நடுவில் ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நாணயம் அதே மாதிரி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்து ஏழில் வந்த ஒரு நாணயம் அதே மாதிரி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு நாணயம் இருந்துச்சி அந்தமாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் வந்த நாணயம் அந்தமாதிரி என் கிட்டே வந்து நிறையா ஸ்ட கா நாணயம் சேகரித்தது வந்து என் கிட்டே நிறையாருக்கு அதேமாதிரி கூழாங்கற்கள்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்புடினா நான் ஒரு முறை வந்துட்டு இங்கே போயிருந்தேன் தஞ்சாவூர் போயிருக்கும்போது அங்கிருக்க ஆ ஆற்றில் வந்துட்டு கூழா கூழாங்கற்கள் நிறையா இருந்துச்சி அந்த ஊர் கூழாங்கற்கள் பார்க்கும்போது தண்ணியில் பார்க்கும்போது ஒருமாதிரிருக்கும் அதேமாதிரி நீங்கள் இதில் வெய வெளியே எடு க கண்ணால் பார்க்கும்போது அது ஒருமாதிரியான கூழாங்கற்கள் மா அது ஒருமாதிரி வித்தியாசமா இருந்துச்சி அதனால அதை சேகரித்து வைச்சேன் அதேமாதிரி இங்கே திருச்செந்தூர் போகும்போது அங்கிருந்து கடலில் வந்து கொஞ்சம் கூழாங்கற்கள் எடுத்தேன் அது ஒருமாதிரி நல்லா இருந்துச்சி அது ஒருமாதிரி எதிரொளிப்பு தன்மை இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரிகிற மாதிரி அந்தமாதிரி கொஞ்சம் கூழாங்கற்கள் இருந்துச்சி அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சி அதேமாதிரி இதெல்லாம் வந்து நான் சேகரித்து வைச்சது இதில் நான் சேகரிச்சதுலேயே வந்து எது வந்துட்டு மதிப்புமிக்கதுனு கேட்டிங்க அப்புடினா சுபாஷ்சந்திரபோஸின் ஸ்டாம்ப்பு ஏன் அது வந்து மதிப்பு மிக்கதுனு பார்த்தீங்கனா அவர் வந்துட்டு ஒரு வாழ்க்கைய வந்து ஒரு புதிரானது அவர் எப்படி இறந்தாருன்னுகூட தெரியாது அவர் எங்கிருந்து எங்கே பயணிக்கும்போது இறந்தாரு ஏன்னால் தெரியாது அதனால வந்துட்டு அவர் அவர் முகம் பொறிக்கப்பட்ட ஸ்டாம்ப்பு வந்துட்டு மதிப்புமிக்கதாக இருக்குது அதேமாதிரி நான் பார்த்தீங்க அப்புடினா இது நான் நாணயங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்புடினா இது ராஜராஜ சோழன் வெளியிட்ட நாணயம் வந்துட்டு மதிப்பு மிக்கதாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கனா அது வந்துட்டு வெளியிட்டு ஒரு எட்நூறிலிருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் இருக்கும் அது வெளியிட்டு ஸோ அதனால பார்த்தீங்கனா அது ஒரு மதிப்பு மிக்கதான காயினு அதேமாதிரி இது கூழாங்கற்கள்ல எது மதிப்பு மிக்கதுன்னு பார்த்தீங்கனா நான் தஞ்சாவூர்லிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மதி ஏன்னால் தஞ்சை மண்ணில்தான் வந்துட்டு இருக்குது பெருமையான பெருமை வாய்ந்த தஞ்சை மண் அப்படிங்குறதுனால அது ஒரு மதிப்பு மிக்கதாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா இதெல்லாம் என் கிட்டே இருக்க மதிப்புள்ள எவ்வளோ மதிப்பு இதெல்லாம் வந்துட்டு இவைதான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றே ஒன்றுதான் சொல்ல விரும்புகிறேன் நாணயங்கள் ஸ்டாம்ப்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்புடினா கூழாங்கற்கள் இதெல்லாம் சேகரித்து கற்றுக்கோங்க அப்போதான் வந்துட்டு ஒரு பொருள் எந்தளவுக்கு மதிப்புமிக்கதுனு உங்களுக்கு தெரியும்